அந்த காலத்தில் எல்லாம் சாரீ கட்டுவாங்க வேஷ்டி சட்டை போடுவாங்க இந்த காலத்தில் இருக்கிற பெண்களும் ஆண்கள் குழந்தைகள் எல்லாம் ட்ரெடிஷனலாக இருக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு டிஷர்டு இந்த மாதிரி போடணுனு ஆசைப்பட்றாங்க அந்த காலத்தில் எல்லாம் வாசலுக்கு தண்ணி தெளித்து சாணம் போடுவோம் இந்த காலத்தில் சாணம் பவுடர் இந்த மாதிரி ஆர்கானிக் பொருள் யூஸ் பண்ணுறாங்க அப்பறம் அந்த காலத்தில் இருக்க மனுசங்க மனுஷர்கள் எல்லாம் வணக்கம் அந்த மாதிரி முறையில் சொல்லுவாங்க இப்போ குட் மார்னிங் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்றம் குழந்தைங்களுக்கே கூடம் அந்த காலத்தில் ஆர்கானிக் பொருள் இல்லாமல் இந்த சோழம் கம்பு அந்த மாதிரி சாப்புடுற உணவு கொடுத்தாங்க இந்த காலத்தில் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்றம் பொருள் பழங்கள் ஃப்ரூட்டு அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் கொடுத்தாங்க ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை பிஸ்கெட்டு சிப்ஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க செய்கிறாங்க